வீட்டில் ப்ளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ளாஸ்டிக் குடத்துல தண்ணி பிடிச்சி வைச்சோம்னா அடியில் எல்லாம் பாசம் பிடிச்சிருது அது கழுவவும் முடியலை ப்ளாஸ்டிக்கே இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது சில்வர் அண்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அதேமாதிரி ப்ளாஸ்டிக்கில் கடைக்கு போய் எதாவது பொருள் வாங்கிகிட்டு வந்தால் ப்ளாஸ்டிக் பையில் தான் போட்டு கொடுக்கறாங்களா அது கொண்டு வந்து குப்பையில் போட்டு எரித்தா அந்த புகை எல்லாம் நம்ம சுவாசிக்கிறோமா உடனே நமக்கு கேன்சரு இந்த மாதிரி பிரச்சின தான் வருது ப்ளாஸ்டிக்கே யூஸ் பண்ணவேக்கூடாது அது அதே மாதிரியே ஸ்டீல் பாத்திரம் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் ப்ளாஸ்டிக் இனிமேல் யூஸ் பண்ணவேக்கூடாது தப்பு